ஈரோடு மாவட்டத்தை பொருத்தவரைக்கும் விவசாய நிலம் அதிகமாக இருக்கு கரும்பு விளைவிக்கிறாங்க நெல் அதிகமாக விளைவிக்கிறாங்க நெல் அறுவடை வந்து ஜனங்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்குது கரும்பு தொழிலும் அப்படி தான் கரும்பு விவசாயிகள் வந்து தோட்டங்களில் விளைவிக்கிறாங்க கரும்பு வெட்டுறதுக்கெல்லாம் ஆளுகளை கூட்டிகிட்டு போய் நல்லா வெட்டி வியாபாரம் பண்ணுறாங்க மஞ்சள் போடுறாங்க தோட்டங்களுக்கு மஞ்சள் வந்து மண்டி வச்சுருக்குறாங்க மண்டியில் கொண்டுட்டு போய் சேர்த்து அதை வேகவச்சு மஞ்சள் உற்பத்தி பண்ணுறாங்க கடலை காய் விளைவிக்கிறாங்க தோட்டங்களேலாம் செக்கு செக்கு மில்லுக்கு கொண்டுட்டு போய் செக்கரைச்சி எண்ணெய் வியாபாரம் பண்ணுறாங்க பருத்தி மில்லு வச்சிருக்கிறாங்க பருத்தி மில்லில் வந்து பருத்தி பஞ்சுகளை உற்பத்தி பண்ணி மில்லில் உற்பத்தி பண்ணி வேலைவெட்டியெல்லாம் மக்களுக்கு நிறையா கொடுக்குறாங்க துணிகளெல்லாம் நல்லா தயாரிக்கிறாங்க கடைகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க